வணக்கம் என்னோட பேர் குணசேகரன் நான் காரைக்குடி செட்டிநாட்டு தெருவுலேருந்து நான் பேசுகிறேன் இப்போ ஒரு அரைமண்நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆடர் கொடுத்துருந்தேன் அதில் அந்த ஆடரில் வந்து பார்த்திங்கனா சப்பாத்தி அப்புறோம் மீல்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு மூணு ஆடர் கொடுத்துருந்தேன் ஜூஸ் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த ஆடர் வந்து பார்த்திங்கனா நான் அரை மண்நேரத்துக்கு தான் கொடுத்தேன் அவங்க வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்ட்டின் மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த டெலிவெரி பார்த்திங்கனா இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப வானிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சிக்கிட்டுருக்கு இந்த நேரத்துலையும் அவங்க வந்து பார்த்திங்கனா டெலிவரி ரொம்ப சரியான முறையில சேர்த்துருக்காங்க இது எதுக்காக நான் இப்போ கால் பண்ணிருக்கேன் அப்படினா உங்களுக்கு இந்த வானிலைலியும் அந்த டெலிவரி பாய் வந்து அந்த டெலிவரி டெலிவரிய உணவகத்தை வந்து எனக்கு உணவை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய விஷயோம் அதை பதினஞ்சு நிமிஷத்தில் கொடுத்தங்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயோம் அதே நேரத்தில் உங்களோட உணவை பற்றி நான் சொல்லணும் அந்த முக்கியமாக அந்த சைவ சாப்பாடு மீல்ஸ் நான் சொன்னேன்ல ஆட்ரு கொடுத்துருந்தேன்ல அது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அதோட பேக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு உணவு அவ் அவ்வளோ ஒரு தரமும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு அதில் முக்கியமாக ரசம் ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க நான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த சப்பாத்தி அப்புறோம் ஜூஸ் ரோஸ் மில்க் ஆட்ரு பண்ணிருந்தேன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையில் உங்களோட சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன் இனி வரக்கூடிய ஆடர்ஸ் எல்லாமே நான் இதாக போ நான் சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டாக்கூட நான் உங்களோட ஹோட்டல்யே நான் வந்து ஆட்ரு கொடுக்குறேன் உங்களோட சே சேவைக்கு ரொம்ப நன்றி அதை சொல்லுறதுக்கு பாராட்டுறத்துக்கு தான் நான் கால் பண்ணேன் ரொம்ப நன்றி சார்